இருபத்து ரெண்டு மூணு ரெண்டாயிரத்து மூணு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து நாலு பதினெட்டு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது மூணு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுாத்தெட்டு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்து மூணு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து பதினாலு